பதினெட்டு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு முப்பது ரெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதிமூணு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பதினாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு